எங்கள் வீட்டே வந்து நான் வந்து முதல்ல வந்து சுத்தமாக பெருக்கிருவேன் எனக்கு எப்போவுமே சுத்தமாக இருக்கிறது தான் எனக்கு வந்து என்னுடைய மனசுக்கு வந்து திருப்தி நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாணி போட்டு தான் முதல்ல வழிச்சிட்ருந்தோம் நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா சாணியும் கொஞ்சம் கோமியமும் எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அந்த சாணி வீடு தான் அதை மு கிளீனாக பெருக்கி எடுத்துகிட்டு மொழுகுவாங்க மொழுகிட்டு அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி சுண்ணாம்பு அடிப்பாங்க உள்ள தரையெல்லாம் வந்து சாணி போட்டு தான் வழிச்சுட்டு இருப்பாங்க அதனால் வந்து என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது நம்ம வந்து இப்போது பிரெஸ்டிஜா பார்க்குறோம் ஆனால் அதனுடைய நன்மைகள் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா கிருமி நாசினி எதுன்னா அது அதனுடைய வாசமே நல்லா இருக்கும் அதிலேந்து ஒரு நல்ல ஆக்சிஜன் இது வந்து நமக்கு கிடைக்குது அதே போல் குழந்தைங்க வந்து க விளையாடிட்டு வாயில் எங்கேனா கை வச்சாலும் அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா லைசால் போட்டுறாங்க டோமெக்ஸ் போட்டுறாங்க தேவையில்லாத இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறத போட்டுறாங்க ஆனால் நீட்நஸ்ஸாக இருக்குது ஆனாலும் சாணி மொழுகிறதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே அதேப்போல் வீட்டு வாசலுக்கு வெளியேவும் எல்லா கிளீனா பெருக்கி எடுத்துகிட்டு குப்பை எல்லாம் அப்புறம் நா நல்லா சாணி கரைத்து விடியக்காலையிலேயே போடுவோம் எழுந்து எல்லா எங்கள் ஊரில் எல்லோருமே விடியக்காலையிலே எழுந்து சாணி எடுத்துன்னு வந்து கரைத்து அமாவாசை வெள்ளிக்கிழம திங்கக்கிழம ஒரு நாள் கெட்ட நாள் பண்டிகை நாளில் அந்தமாதிரி இருக்கிறச்ச பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் கரைத்து சாணி தெளித்து கோலம் போட்டு கோலம் வந்து எதில் போடுவோன்னு கேட்டீங்கன்னா அரிசி மாவில் போடுவோம் அது எதுக்கு போடுகிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவை வந்து நாலு ஈ எறும்பு ஏதோ ஒரு நாலு உயிர் சாப்பிட்டு அது ஒரு உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாணியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மையான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குது அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம வில்லேஜ் சைடு பார்த்திங்கன்னா சாணி போட்டு தான் வாசல் தெளிப்பாங்க வீடு இப்போ தரையில் இருக்கிற வீடு வழிக்கிறது இல்லை சாணி வீடாக இருக்கிறவுங்க சாணி போட்டு தான் வழிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் வில்லேஜ் சைடு